ஹலோ ம் வணக்கம் வணக்கம் அண்ணன் பெயிண்ட்ரு பாபுங்களா ஆ சேரி சேரி சேரி சேரி நம்ம வீட்டுக்கு நான் இங்கே ஜான்சன்பேட்டை பக்கம் இருந்து பேசுகிறேன் ம் நம்பரு நம்ம நண்பர் ஒருத்தர் கொடுத்தாருங்க சரி வீடெல்லாம் புதுசாக கட்டியிருக்குது ஆ அதெல்லாம் கொஞ்சம் பெயிண்டிங்கு அந்த பட்டிக்கிட்டி வைக்கிற வேலையெல்லாம் இருக்குது சரி அப்பறம் அதான் அதுக்கெல்லாம் என்ன என்ன ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்பறம் உங்கக்கிட்டே தான் கான்ட்ரேக்டா விட்டுறேன் செஞ்சு கொடுங்க ஆ ஆ சேரி சரி அப்பறம் அதா வேலைக்கு வர்றவங்கள்லாம் தண்ணி போடுகிற ஆளுங்கள் வந்திட போகிறாங்க மெயினாக ஆ ஆ நல்ல ஆளுங்களா அனுப்பி விடுங்க நல்லா நீட்டாக எங்களுக்கு செஞ்சு தரணும் ஆ ரைட்டு ரைட்டுண்ணே இது அந்த பட்டி வெக்கிறத்துக்கெல்லாம் எப்படி கணக்குங்க ம் ஆ ஆ ஆ சேரி சரிங்க ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சரிங்க ஆ ஆ ஆ ஓ ஆ ஆ ஆ ம் ஆமாம் ஆமாம் ஆமாம் எப்படி முன்னே பின்னே வருவாங்க பிடிப்பாங்க கான்ட்ரேக்ட்னா கூட நேரமாக வந்து வேலை செய்வாங்க ஆ ஆ சேரி சேரி சேரி சேரி ஆ ஆ சேரி சரிங்க சேரி சேரி சரிங்க ம் ஓஹோ மெட்டிரியல் நாங்கள் வாங்கி கொடுத்துட்ணும் எது அப்றம் நீங்கள் நீங்கள் அதான் அதான் லேபர் லேபர் கான்ட்ரேக்டுங்க ஆ ஓ அப்படிங்களா ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ம் சேரி சேரி சேரி சேரி சரிங்க ஓஹோ சேரி பார்த்து கொஞ்சம் கம்மியாக செஞ்சு கொடுங்க ஆ ஆ அப்பறம் நம்ம பக்கத்துலேயே இன்னும் ரெண்டு மூணு வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்பறம் நீங்கள் செய்றத பார்த்து தான் அப்புறம் இன்னும் ரெண்டு வீட்டுக்கெல்லாம் கிடைக்கும் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சேரி சேரி சரிங்க ம் சேரி சேரி சரி ஆ அப்பறம் எப்போ ம் சரி எப்போ வீட்டுக்கு வந்து பார்க்குறீங்க சரி சாயங்காலம் வாங்க அப்பறம் எல்லாம் பார்த்து பேசி என்னங்க வேலை இந்த வாரத்துலேயே ஆரம்பித்து கொஞ்சம் குயிக்காக செஞ்சு குடுத்திங்கனா பரவாயில்ல எது வீடெல்லாம் அடுத்த வாரமா ஆமாம் ஆ சரி திங்கள் கெழமை ஆரம்பிச்சுட்லாம் இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கனா ஆ மெட்டிரியெல்லாம் வாங்கி வைச்சிட்டிங்கனா அப்றம் திங்கள் கெழமைலேருந்து ஆரம்பிச்சிட்டிங்கனா கொஞ்சம் குயிக்காக செஞ்சு குடுத்திங்கனா அப்றம் அதான் அடுத்த மாசத்துலேருந்து வீடு கிரகபிரதேஷம் பண்ணுற மாதிரி இருக்கும்ங்க ஆ பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு கொடுங்க ரைட்டுண்ணா ஆ சேரி ரைட் தேங்க்யூ தேங்க்யூ